ஹலோ ஹலோ ஆ ஸ்வேதா டீச்சருங்களா ஆ நான் அலமேலோடய அம்மா பேசுகிறேன் அவளுக்கு ஒரு நாலு நாள் லீவ் வேணும் நாங்கள் வந்துகிட்டு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் சித்தி பையனுக்கு கல்யாணனு அதுதான் அதுதான் அதனால் தான் மேம் லீவ் கேக்கிறதுக்காண்டி ஃபோன் பண்ணேன் மேம் அதுதான் மேம் சின்ன பிள்ளையா அவள் வந்துட்டு இருக்க முடியாது நாங்களும் போகிறோம் வீட்டில் ஆள் இல்லையா அதனால் அவளை விட்டுட்டும் போக முடியாதா அதுவும் இல்லாமல் சொந்தத்திலலாம் கேட்பாங்க ஏன் வரல அப்படின்ட்டு அதனால் தான் வந்துகிட்டு ஒரு நாலு நாள் லீவ் வேணும் மேம் ஏன்னா வந்துகிட்டு வெளியூர் மேம் வெளியூருக்கு போய்விட்டு இது பண்ணனுமா அதனால் தான் பக்கத்து வீட்லேயும் ஆள் இல்லை பக்கத்து வீட்டில் ஆள் இருந்தால் கூட வந்துகிட்டு விட்டுட்டு போகலாம் நம்பி பிள்ளையை நம்பி யாரும் பிள்ளையை பார்த்துக்க மாட்டாங்களா சேர்ந்து சாப்பாடும் சின்ன பிள்ளையில செய்ய செய்ய தெரியாது அதனால் வந்துகிட்டு கஷ்டம் மேம் ஆ ஸ்கூலு ம் ம் ம் ம் ம் ஆமாம் ம் ம் ஆ பண்ணுங்க மேம் அவள் அண்ணன் இருந்தால் கூட விட்டுட்டு போயிடலாம் அவள் அண்ணனும் ஹாஸ்டலுக்கு போய்ட்டானா அதனால் வந்து பிள்ளையை விட்டுட்டு போக முடில இதுவுமே பிள்ளையுமே நல்லா படிக்கிற பிள்ளை தான் டியூசன்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் அதனால் தான் மேம் நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா மேம் ஓகே மேம் ஏன்னா வந்து வீட்டிலையும் ஆள் இல்லையா ரொம்ப போகுறதுக்கே வந்து ரெண்டு நாள் ஆகும் அப்புறம் அட்டென்ட் பண்ணிட்டு வரத்துக்கும் ரெண்டு நாள் ஆகும் சொந்தம் அதனால் தான் மேம் நீங்கள் கொஞ்சம் பிரி கேளுங்க பிரின்ஸிபல்கிட்ட லீவ் லெட்டரும் கொண்டுகிட்டு வருவாள் மேம் வரும்போது ஆ சரி மேம் தேங்க்யூ மேம்